ஹலோ குட்மார்னிங் மேம் ம் ஜவர்ஹலால் ஸ்கூல் பேசுகிறேன் ப்ரின்ஸ்பல் மேம் பேசுகிறீங்களா நான் என்னோய பையனை டென்த்து முடிச்சுருக்கான் இப்போ ப்ளஸ் ஒன் ஜா அட்மிஷன் போடணும் உங்கள் ஸ்கூலில் ஃப்ரீயாக இருக்கா குரூப் ஒன் குரூப் ஒன் எடுக்கலாம்ட்டு இருக்கான் பையன் அதில் இன்ட்ரஸ்ட்டாக இருக்கான்

ம் ஸோ நயன்ட்டிகிட்ட மார்க் எடுத்திருக்கான் டென்த்தில் ம் ம் ஆ ஓகேங்க

ஆ ஓகே ஆ ஓகேங்க மேம் என்னி நாளைக்கே டெஸ்ட்டு கூப்பிடுவீங்களா இல்லை அடுத்தநாள் ஒன் வீக் அந்தமாதிரி ஆகுமா

ஆ ஆ ஓகேங்க மேம் ஓகேங்க மேம் இப்போ எங்கள் ஊர் ரொம்ப லாங்கில் இருக்குது பஸ் வசதி ஏதாவது இரு பஸ் வசதி இருக்குமா இல்லை பையனை ஹாஸ்டல்லையே சேர்த்துக்கலாமா ஹாஸ்டல் நல்லாயிருக்குமா ம் ம்

ம் ம் ம் ம் ஆ ஓகே ஆ ஓகேங்க மேம் ஃபீஸெலாம் எவ்வளோ ஆகும் பையனுக்கு ஆ ஓகேங்க மேம் இப்போதைக்கு நாங்கள் ஹாஸ்டலை போய் பார்க்கலாமா ஜஸ்ட் ஒன்ஸ் விசிட் மாதிரி ம் ஆ ஓகேங்க அப்படியே அட்மிஷன் போடணுன்னா என்னென்ன எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லுங்க நாங்கள் அப்படியே மறக்காத எடுத்துகிட்டு வந்துடறோம் ம் ம் ஓகேங்க மேம் நாளைக்கு வரோங்க மேம் பையனை கூட்டிகிட்டு வரேன் ஆ ஓகேங்க மேம் தேங்க்யூங்க மேம்